வணக்கம் நம் தமிழ் கலாச்சாரம் மற்ற நாடுகளிலந்து எப்படி வித்யாசமாக இருக்குங்குறதை பார்ப்போம் மற்ற நாடுகளை ஒப்பிடும் போது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ஒருவனுக்கு ஒருதிங்குறது நம் தமிழர்ளே ரொம்ப சிறப்பான ஒன்றாக இருக்கு மற்ற நாட்டுலன்னா கெட் டூகெதர் எப்போ வேணாலும் யார் கூட வேணாலும் இருக்கலாம் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு ஆனால் நம்ம நாட்டில் ரொம்ப த அருமையான ஒரு சிஸ்டம் ஒருவனுக்கு ஒருத்தி அதுக்கு ஒருத்தவங்க ஒரு மேரேஜ் மட்டும் தான் பண்ணலாம் ஒருத்தவங்க கூட வாழலாம் பெண்மையை கை நீட்டி அடிக்க மாட்டாங்க நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் என்னென்ன பண்டிகை இருக்குன்னு பார்த்திங்கனா பொங்கல் தமிழரோட மிக மிக சிறப்பான பண்டிகைன்னு பார்த்திங்கனா பொங்கல் முதல்ல பெரும் பொங்கல் சூரியனுக்கு பொங்கல் வச்சு அந்த பொங்கலை சாப்பிடுவாங்க சூரியனோட காலைக்கதிர்கள் நமக்கு மிகவும் உள்ளது அத வலியுறுத்துற விதமாக நமக்கு இந்த பொங்கலை அருமையாக இருக்கு அதை நம்ம முன்னோர்கள் இதை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து பார்த்திங்கனா மாட்டுப்பொங்கல் தமிழரோட வீரத்திற்கான அடையாளம் மாட்டுப்பொங்கல் ஜல்லிக்கட்டு வாடிவாசல்னாலே தெரியாது யாருக்கும் தெரியாத விஷயமே கிடையாது வாடி வாசல்னாலே ஜல்லிக்கட்டு தான் நம்மளோட வீரத்தின் அடையாளமே ஜல்லிக்கட்டு தான் அது நம்ம மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நம்ப எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் முக்கா வாசி இடத்துல மாட்டுப்பொங்கல் கண்டிப்பாக நடக்கும் அன்னைக்கு மாட்டை குளிப்பாட்டி மாட்டுத் தீவனம் நிறையா வச்சு அதை ஒவ்வொரு விஷயமா மாட்டுக்கு ஒவ்வொன்றும் பண்ணி எண்ண அரப்பு இன்னும் என்னமோ வச்சு அதை குளிப்பாட்டி மாட்டுக்கு திஷ்டி கழிச்சு பாருங்கள் மற்ற நாட்டில் எல்லாம் மனுஷனுக்கூட திஷ்டி கழிக்க மாட்டோம் நம்ம நாட்டில் மாட்டுக்கு நம்பளோட கால்நடை அதுவும் நம்பளோட வளர்ப்பு பிராணியான மாட்டுக்கு திஷ்டி கழிச்சு அதை தெய்வமாக வழிபடுறோம் அடுத்து காணும் பொங்கல் இந்த நாளில் நம்மளோட மாமா முறைப்பொண்ணு முறைப்பையன் இவங்க மேலே எல்லாம் சாயம் அடிச்சு இப்போ இந்த கலர் பொடி தூவி அவங்களோட அன்பை வெளிப்படுத்திக்குவாங்க அடுத்து நம்பள்கிட்ட என்ன கலாச்சாரம் இரு இருக்கு அது பண்டிகை நம்பள்கிட்ட என்னென்ன இருக்கு தீபாவளி தீபாவளின்னா என்ன பட்டாசு வெடிச்சு புது ஆடை போட்டு காலைல எழும்பி குளிச்சிவிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிவிட்டு உணவு சாப்பிடுட்டு கொஞ்சம் நேரம் வெடி வெடிச்சிவிட்டு சொந்தக்காரங்களை பார்த்து அருமையான ஒரு பண்டிகையாக அமையுது தீபாவளி அடுத்து நமக்கு என்ன பண்டிகை இருக்கு அனைத்து மதங்களும் ஒன்றாக சேர்ந்த இந்த தமிழ்நாட்டில் ரம்ஜான் பக்ரித்து கிறிஸ்மஸ்ஸு அப்பா சொல்லிகிட்டே போகலாம் பண்டிகைகளை புதுசு புதுசாக மாறாம அப்படியே இருக்கு நமக்கு இந்த ஒற்றுமை மத ஒற்றுமை கலந்த ஒரே நாடாக இருக்குறது நம்ம தமிழ்நாடு அருமையாக இருக்கு மற்ற நாடுகளை ஒப்பிடும் போது மற்ற நாட்டில் என்ன என்ன பண்டிகை இதே மாதிரி கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க மற்ற இது என்ன இந்த ஃபுட் ஹாலோவீன் கொண்டாடுவாங்க டொமேட்டோ வச்சு ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க அதை அது மட்டும்தான் அவங்கள்கிட்ட பண்டிகைனே இருக்குறது நம்ம அளவுக்கு அதிகமாக போய்ட்டுருக்கோம் நம்ம தமிழர்ங்கிறதுக்கு அடையாளமான பொங்கல் நம்பளோட தனி சிறப்பை வெளிக்காட்டி காட்டுது வெளிக்கொண்டு வருது தனிச்சிறப்புன்னா என்ன தமிழன்ற வீரம் வீரத்திற்கு அடையாளமாக ஜல்லிக்கட்டு பாசத்திற்கு அடி அடையாளமாக காணும் பொங்கல் நம்பளோட பண்பிற்கு அடையாளமாக பெரும் பொங்கல் இந்த மூணு பொங்கல்ல தமிழனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம் தமிழனோட முழு அடையாளமே இந்த பொங்கல் பண்டிகையை மட்டுமே வச்சு நம்ம தெரிஞ்சிக்கலாம் நன்றி